மூணு பத்து ரெண்டாயிரத்தி பத்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சி பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்து ரெண்டு இருபத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று